ஆமாம்ங்க நாங்கள் காய்கறி கடக்காரவங்க ஆ எல்லா காயும் இருக்குங்க என்ன காய் கேட்குறீங்களோ எல்லா காயும் இருக்கு தக்காளி தக்காளி இருக்கு வெங்காயம் இருக்கு கத்திரிக்காய் இருக்கு அவரக்காய் பாவக்காய் எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன காய் வேணும் எத்தனி கிலோ வேணும் ஆ கிலோ சொல்லுங்கள் கத்திரிக்காய் கிலோ ஐம்பருபாங்க இல்லைங்க நாங்கள் நேற்றிக்கு கூடம் இங்கே தாங்க வாங்கிட்டு போகறாங்க நிறையா பேர் வாங்கிகிட்டு போகறாங்க மாலை போட்டுருக்காங்க கத்திரிக்காய் ஐம்பதுருபா தாங்க கிலோ எங்களுக்கு வந்து உரம் யூரியா போட்டுருப்போம் தண்ணி கிடைக்கல மழை வரல நாங்கள் கஷ்டப்பட்டு தோட்டம் வச்சுருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன ஒரு எத்தனி கிலோ வாங்குறிங்களோ நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் குறச்சி கொடுக்குறோம் ஆ காய்யெல்லாம் காலையில் தாங்க அறுத்து கொண்டு வச்சுக்குறோம் ஆ சரிங்க அவரக்காய் வந்து அறுபருபாங்க கிலோ இல்லைங்க அறுபதுருபா தாங்க வாங்கிகிட்டு போகறாங்க இன்னக்கு நாலு நாளாக அதே ரேட்டு தாங்க போயிடுது கொஞ்சம் கூட குறையிலங்க இங்கே பக்கத்துக்கு கடைலலாம் அதே ரேட்டு தாங்க விற்கிறாங்க நான் குறச்சி கொடுத்தா என்ன சண்டை போடுவாங்கங்க நான் என்னங்க பண்ண முடியும் எனக்கு என்ன எனக்கு கூலி நிற்கிணும்ல்லங்க ம் வெறும் கத்திரிக்காயும் அவரைக்காயும் போதுமாங்க

உங்களுக்கு அனுப்பி விட்றதுக்குலாம் ஆள் இல்லைங்க கடையில் ஆள் வேலைக்கு வரல நீங்களாக வந்து வாங்கிகிட்டு போயிவிடுங்க சரி உங்களுக்காக வந்து ஒரு அஞ்சஞ்சுருபா குறச்சிக்குறோங்க ஆ வந்து வாங்கிகிட்டு போங்க ஆ ஆ சரிங்க சரிங்க நாங்கள் பில் போட்டு வைக்கிறோம் நீங்கள் வந்து ஆள் அனுப்பிவிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிருங்க ம் சரி